எனக்கு ரொம்ப பிடிச்சவரு வந்து ஓவியரில் வந்து ஹேம்லெட்டு தான் ரொம்ப பிடிக்கும் ஏனால் அவர் அவர் ஒரு ஆர்ட்டிஸ்ட் வரைஞ்சாருனா அது அவ்வளோ க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும் அந்த பிச்சரை பார்த்தோம்னா அந்த பிச்சர் அப்டி லுக்காக அழகாக தெரியும் நம்ம அந்த பிச்சரை வந்து செவத்துல மாட்டின மாதிரி தெரியாது இது நம்ம அந்த பக்கத்தில் இருக்கற மாதிரி அந்த அளவுக்கு அழகாக வரைவார் ஒரு ரியலாக தெரியும் நேரில் பார்க்குற மாதிரி அந்த பிச்சர் இருக்கும் அந்த பிச்சரை அந்த பிச்சர் பார்த்தா சரி நம்மளும் எனக்கும் ரொம்ப அந்த பிச்சர் பிடிச்சதால அவர் வரைகிற எல்லா பிச்சரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த பிச்சரை எல்லாமே பிடிக்கறதால நம்மளும் ஒரு ஓவியம் ட்ரை பண்ணணுன்னு சொல்லி அந்த ஓவியத்தை நான் ட்ரை பண்ண ஆரமித்தேன் அந்த ஓவியம் வரைய வரைய எனக்கும் கொஞ்சம் ஓவியம் அழகாக வந்தது சரி நம்ம ஓவியம் வரைகிறோமே நம்ம லேப்டாப்லேயோ கம்ப்யூட்ரு இந்தமாதிரி சிஸ்ட்டத்தில் எதாது இந்தமாரி சிஸ்ட்டம் எனித்திங் எதுலேயோ வைக்கிலாம் அப்படின் சொல்லிவிட்டு வைக்கிற மாதிரி நம்மளும் வரைவோம் அப்படின் சொல்லி நான் ட்ரை பண்ண ஆரமித்தேன் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அந்தமாதிரி நானும் நல்லா வரைஞ்சேன் வரைஞ்சதுக்கப்பறம் இன்னமும் நான் ட்ரை பண்ணிட்டிருக்கேன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டுதான் இருக்கேன் ட்ரை பண்ணி முடித்துட்டு நல்ல ஓவியராக வருணுன்னு எனக்கு ஒரு விருப்பங்கள் இருக்கிறது